எங்கள் எங்கள் பகுதியில் வந்து குற்றங்கள் வந்து குறைவாக தான் நடக்குதுங்க ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படினாங்க வறுமை ஒரு காரணம் ரெண்டாவது வேலை இல்லாத ஒரு காரணம் இதுதான் மெயினான காரணம்ங்க இந்த காரணத்துக்கு நம்ம என்னங்கிறது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி அது என்னத்தினால பிரச்சன வருதுங்கிறத நம்ம கரெக்ட்டான படிக்கு நம்ம சரியாக பண்ணணும் ஏன்னா அது யாரும் பண்ணுறதில்ல அவங்க பாட்டுக்கு வர்றாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு மறுபடி போய்டுறாங்க அதனால் பல பிரச்சனை ஆகுது அதுக்கு வந்து நம்ம என்ன காரணம் ஒன்று வறுமைங்க ஒன்று வேலை இல்லாத திண்டாட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி இந்த மாரியான குற்றங்கள் நடக்குது ஆனால் அதிகமாக இல்லைங்க கொஞ்சம் குறைவான ஒரு இதாக மற்ற மாநிலத்தைலாம் பார்க்கும்போது நம்ம ஏரியா வந்து ஓரளவுக்கு பரவாயில்லிங்க